ம் எஸ் யார் சொல்லுங்கள் ம் ஆமாம் நாங்கள் சந்தியாதான் நீங்கள் ஆமாம் நான் சந்தியா ஹோட்டல்ஸோட ஓனர் தான்

வெஜ் ஆர் நான்வெஜ் ஆ ஓகே எங்கக்கிட்டே வந்துவிட்டு சாம்பார் ரசம் மோர் பொரியல் எல்லாமே இருக்கும் கூட சேர்த்து நாங்கள் ஸ்வீட்டும் ப்ரிப்பர் பண்ணித்தருவோம் இல்லை இல்லை நாங்கள் ப்ளாஸ்டிக்ஸுலாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஆ ஃபுல் ஆடர்ஸுமே ஆ ஓகே எங்கள் ஃபுட்டெல்லாம் எல்லாமே ஆ கண்டிப்பாக நாங்க ஸ்வீட்டுலாம் ஆட் பண்ணிப்போம் ஸ்கிப்லாம் பண்ணதில்லை எங்கக்கிட்டே ஃபுட்டும் நல்லாயிருக்கும் மேம் அதே சேம் டைம் வந்துவிட்டு நாங்கள் கூட சேர்த்து ஸ்வீட்டு குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தத விட நாங்கள் நல்லா பெட்டராக பண்ணித்தருவோம் நீங்கள் நீங்கள் அன்னைக்கு மார்னிங் நாங்கள் பண்ணிவிடுவோம் லன்ச்சில் வந்துவிட்டு ஃபுட்டு வந்துவிட்டு அங்கே ப்ரிப்பர் பண்ணி எடுத்துட்டு வந்து தரணுமா எங்கே வைக்கிறீங்க வீடா ஹோட்டல் ஆ ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் உங்கள் ஆர்டர நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ தேங்க்யூ மேம்